எனக்கு பிடித்த கதாப்பாத்திரம் பீர்பால் பீர்பாலின் நுண்ணறிவு அப்படிங்கிற இலக்கிய கதையை வந்து நான் படிச்சிருக்குறேன் அந்த பீர்பால் வந்து பீர்பாலின் நுண்ணறிவு அப்படிங்கும் போது ஒரு ஒரு சபையில் வந்து ஒரு அரசர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்போ பீர்பால் பீர்பாலும் உள்பட அங்கே இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டயும் கேள்வி கேட்கும் போது மே போர்டில் வந்து ஒரு கோடு போடுகிறாரு சின்னக் கோடு பெரிய கோடு போடுகிறாரு அந்த பெரிய கோட்டை வந்து இதை அழிக்கவே கூடாது ஆனால் இது சின்னக் கோடாக மாறணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அப்போ எல்லோரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்போ பீர்பால் மட்டும் நான் செய்றேன்யா இதை சின்ன கோடாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வந்து பீ பீர்பால்கிட்ட கேட்குறாரு அப்போது அந்த சாக்பீஸை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே கேட்டதும் சாக்பீஸை வாங்கிட்டு போய் அந்தக் கோட்டுக்கு மேல் பெரிய கோடாக ஒரு கோடு போடுகிறாரு அப்போது இது என்ன கோடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட கேட்குறாரு அரசர் வந்து இது பெரிய கோடு அப்போ கீழே இருக்கிறது என்ன கோடுங்கய்யா அப்படிங்கிறாரு இது சின்னக்கோடு நான் அழிக்காமலே இதை சின்னக்கோடாக ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து ஒரு ஒரு வேடிக்கையான சம்பவமாக இருந்தாலும் அது வந்து அவரோடைய நுண்ணறிவை வந்து வெளிப்படுத்துது இதுதான் எனக்கு பிடித்த பீர்பாலின் நுண்ணறிவுங்கிற இலக்கிய கதாப்பாத்திரமாகும்